எனக்கு வந்து மகாத்மா காந்தியுடைய ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டூ சி இன் த வேர்ல்ட் அதாவது உலகத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீ உன்னை மாற்றிக்கோ அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லுவார் அந்த மேற்கோள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேற்கோள் வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் பொருத்தமானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம உலகத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்பக்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து நம்ப சரி பண்ணிக்கணும் நம்ப வந்து எவ் எவ்வளவு நேர்த்தியாக மாறணும் எவ்வளவு உண்மையாக இருக்கணும் எவ்வளவு நேர்மையாக இருக்கணுங்கிறதை விஷயங்கள்லாம் நம்ப ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் நம்ப சரி பண்ண சரி பண்ண உலகம் தன்னால் மாற ஆரம்பிச்சுடும் நான்ங்கிறது நான் மட்டும் இல்லை நான் சேர்ந்தது தான் சமூகம் சமூகம் சேர்ந்தது தான் ஒரு ஊர் ஊர் சேர்ந்தது தான் மாநிலம் மாநிலம் சேர்ந்தது தான் நாடு அப்போ ஒரு தனிமனித மாற்றம்ங்கிறது வந்து அது எல்லா இடங்கள்லியும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அதனாலே எனக்கு இந்த கோட் வந்து ரொம்ப பிடிக்கும் பி த சேஞ்ச் தட் யூ சீ இன் த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த கோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்